ஹலோ வணக்கம் சார் டிராவல் ஏஜென்சிங்களா ஓகே சார் இப்போ நாங்கள் ஒரு கோயிலுக்கு ஒன்று போகணும் சார் இப்போ நாங்கள் ரொம்ப இன்டீரியராக இருக்கோம் ஒரு கிராமத்தில் இப்போ இங்கேயிருந்து நாங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் வரையும் போகணும் சார் போகிறத்துக்கு உங்கள்கிட்ட கார் அவைலபுலாக இருக்குங்களா ஆமாம் சார் எட்டு பேர் போகிறோம் சார் என்ன சார் இப்போயும் கால் அ கார் அவைலபுலா இல்லைங்களா இல்லை சார் நான் இன்னைக்கு கேட்கல சார் நான் வந்து எப்போ கேட்குறேன் அப்படினா டுவென்ட்டி செவன்த் அன்னைக்கு கேட்குறேன் சார் அப்போ புக் பண்ணிக்கலாங்களா ஓகே சார் ஓகே ஓகே சார் ஆமாம் சார் இல்லை சார் அது கார் இருந்தா ஓகே அந்தமாதிரி பெரிய காராக இருந்தாக்கூட ஓகேதான் ஃபுல்டே சார் ஃபுல்டே ஹோல்டேவும் வந்து அங்கே ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் ஆமாம் சார் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு போனோம் அப்படினு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சாயந்தரம் ஒரு ஏ பத்து மணிக்கு நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் சார் எப்படி சார் நீங்கள் கிலோ மீட்டரு பேஸ் பண்ணி போடுவிங்களா இல்லை ஒன் டே வாடகை அந்த மாதிரி அப்படிங்களா ஒன் டே வாடகை மாதிரி போட்டுக்கலான்றிங்களா டிரைவருக்கு பேட்டா காசு தனியாக கொடுக்கனுங்களா சார் ஓ அப்படிங்களா சார் சரி ஓகே சார் அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் நான் உங்களுக்கு வந்து அட்ரெஸ் அனுப்புச்சுவிட்றேன் பாருங்கள் சார் அந்த அட்ரெஸு வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு வந்து என்ன அழைச்சிக்க பிக்அப் பண்ணா போதும் சார் எட்டுப்பேரையும் சார் நாங்கள் குழந்தைங்க வயசானவங்கலாம் வராங்க அதனால நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து நல்ல டிரைவராக மட்டும் போட்டு பார்த்து அனுப்பிவிடுங்க சார் அப்படிங்களா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சார் நான் ஆமாம் சார் ஆமாம் சார் அங்கேதான் சார் நீங்கள் அனுப்புச்சுவிட்ருங்க சார் நான் இப்போ உங்களுக்கு ப்ராப்பர் அட்ரெஸ் வித்து ஃபோன் நம்பர் அனுப்புச்சுவிட்றேன் சார் நீங்களும் அதேமாதிரி எனக்கு டிரைவர் நம்பரை கொஞ்சம் அனுப்புச்சுவிட்ருங்க சார் நீங்கள்தான் வருவிங்களா ஓகே ஓகே சார் அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் குழந்தைங்க ரெண்டு பேர் சார் குழந்தைங்க பேர் இருக்காங்க ம் குழந்தைகளையும் சேர்த்தேதான் சார் எட்டு பேர் சொல்கிறேன் சார் சார் நாள் வாடகை மட்டும் நீங்கள் இப்போ நாலாயிரத்து ஐநூறுவா சொல்லுறீங்க அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுங்களா இல்லை சார் அப்புறம் நாங்கள் டிரைவருக்கு வேறு பேட்டா கொடுக்கணுன்னு சொல்லுறீங்கள அதுக்காக சொல்கிறேன் ஒன்று இல்லை சார் மார்னிங் நான் மார்னிங் லஞ்ச்சி மார்னிங் லஞ்ச்சி பிரேக்ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ப ப்ரொவைட் பண்ணிவிட்றோம் சார் டிரை டிரைவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வேணா கொஞ்சம் ரென்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார் பேசிக்கலாமா சரி ஓகே சார் நீங்கள் பார்த்து எனக்கு அந்த நான் உங்களுக்கு அட்ரெஸ் இப்போ அனுப்புச்சுவிடுறேன் உங்களுக்கு இன்ஷியல் அமௌண்டு அனுப்பனுங்களா சார் கார் புக் பண்ணுறத்துக்கு அனுப்பவா ஓகே சார் நான் உங்க இது உங்களோட ஜிபே நம்பருங்களா என்ன சார் ஜிபே இல்லைங்களா ஃபோன்பே இருக்குங்களா சார் ஓகே சார் நீங்கள் எனக்கு இல்லைனா யுபிஐ ஐடி அனுப்புச்சுவிடுங்க நான் அதுலருந்து உங்களுக்கு க அமௌன்டை வந்து செண்ட் பண்ணிவிட்றேன் சார் ஆமாம் சார் சார் உங்க பேர் தெரிஞ்சிக்கலாமா சார் சுரேஷுங்களா ஓகே சார் நீங்கள் ஓகே சார் நான் உங்களுக்கு இப்போ அனுப்புச்சுவிட்டுறேன் சார் அமௌண்ட்ட அமௌண்ட்ட அனுப்புச்சுவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்சாட் அனுப்பிவிடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னோட அட்ரஸையும் அனுப்புச்சுவிடுறேங்க சார் நீங்கள் கரெட்டாக அஞ்சு மணிக்கு நீங்கள் அங்கே வந்துரலாம் சார் மறுநாள் சாயந்தரம் கால் பண்ணுறிங்களா ஓகே சார் ஓகே சார் நோ ப்ராப்ளம் நீங்கள் கால் பண்ணி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து கரெட்டாக அஞ்சு மணிக்கு நாங்கள் எல்லாருமே கிளம்பிருப்போம் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்